வணக்கம் உங்கள் உணவகத்தில் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு சில விஷயங்கள தவிர எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கறதுனால மட்டும் நீங்கள் நல்ல உணவகம் நடத்துறீங்க அப்படின்றது நீங்கள் நினச்சிட்ருக்கிங்க வெளிலையும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க நாங்களும் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் இருப்பினும் சில விஷயங்கள்ல உங்கள் விஷயங்கள்ல சில குறைகளையும் சில நிறைகளையும் நான் சொல்லணுன்ற விரும்பறேன் நிறைகள் என்னென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வர உணவு நல்லா அருமையாக இருக்கு நல்ல வ நல்ல விஷயங்களா பரிமார்றதுலையும் சரி நல்ல ருசியாகவும் சரி நல்லாவே செய்யறிங்க இருப்பினும் அங்கே இருக்கிற ஆட்களை நீங்கள் சரியாக பராம பராமரிக்கிறது இல்லைன்றத வந்து என்னோட ஒரு குறையாகவே நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணனுன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஆட்கள் உங்களை பணி ஆட்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிற ஆட்களாக எடுங்கள் நாம்ப சொல்றதை புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்களாகவும் எடுக்கற மாதிரி நீங்கள் பாருங்கள் நம்ப ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று செய்றாங்க உணவகம் பட்டியலுமே வந்து தாமதமாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறாங்க நேரடியாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதில்ல வந்து உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறாங்க அதுக்குமே நம்ப இந்த உணவு தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு அரை மண்நேரம் ஒரு மண்நேரம் உட்காந்துட்ருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு இப்படி நம்ப சீக்கிரமாக வந்து உணவகத்தில் சாப்பிட்டுட்டு மற்ற விஷயங்கள செய்யணும் போகணும் அப்படின்றதுக்காக தான் உணவகத்திற்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா அந்த உணவு வ தயாரிக்கிறதுக்கே பல மணி நேரங்கள் எடுத்துக்கிறீங்க இப்படி மற்ற வே விஷயங்கள்ல இந்த மாதிரி நாங்கள் எப்படி போய் அடுத்த அடுத்த வேலைகளை பார்க்கறது மற்ற விஷயங்கள நான் எப்படி போய் பண்ணுறது இப்படி இருக்கும்போது இந்த உணவகத்திற்கு நீங்கள் நிறைய ஒரு ஒரு விளம்பரத்தையும் நிறையவே பண்ணுறிங்க அதுவுமே தவறான விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்கு அதில் பட் இருந்தாலும் நீங்கள் இதை விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது என்னோட ஆவலாக இருக்கு ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து அந்த காலத்தில் இருந்து உங்கள் உணவகத்தின் பேரை சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த இருப்பிடங்களில் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி அனுப்புறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல நல்ல உணவுகளை கொடுக்கறீங்க ஆனால் நல்ல ஆட்களை நீங்கள் வைக்க மாட்டேன்றிங்க ஒரு சீருடைய கொடுத்து அந்த ஆட்களை பணி அமர்த்துங்கள் இது மட்டும் இல்லாம காசாளர் மேலாளர் உணவுகளை சரி பார்க்கும் உணவக ஆய்வகர் இதை எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஆட்களை ஏற்படுத்துங்க பணி அமர்த்துங்கள் இந்த பணி அமர்த்துறதுன்னு அவர்களையும் நன்றாக ஆய்வு செய்து அந்த விஷயங்கள மேற்கோள் காட்டி பணி ஆட்களை அமர்த்துங்கள் இது மட்டும் இல்லாம வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துறத்துக்கு உண்டான அமைப்புகள் உங்கள் கடையில் இல்லவே இல்லை அதை நல்லபடியாக ஏற்படுத்துங்கள் மற்ற விஷயங்கள் என்னென்று பார்த்தோம் அப்படின்னா இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் உணவகத்தை இது மூடி வச்சிறிங்க அதுவுமே தவறான விஷயங்கள் இப்போ வெளியூரில் இருந்து வரவங்க வெளிநாட்டில் இருந்து வரவங்க இவங்கெல்லாம் வந்து உணவு சாப்பிடணும் அப்படின்னா எங்கள் போவாங்க இந்த ஒரு இடம் மட்டும் தான் இங்கே இருக்கு அதனால் நீங்கள் இந்த உணவு மூடும் நேரத்தை மிகவும் அதிகப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே வந்து நம்ப அரசுகள் திறந்து வைக்கலாம்முன்ற அந்த அறிக்கை கொடுத்தும் நீங்கள் வந்து முழுமையான நேரத்தை திறக்காம எட்டு மணிக்கே கிளோ மு மூடி வைக்கறதுனால் நாங்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய அமைப்புகளில் வந்து வருது இப்போ வெளியூர் போகறோம் திடீர்ன்னு வரோம் சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வரோம் அந்த நேரத்தில் வந்து உணவகம் மூடி இருக்கு அப்படிங்கும்போது சில அசவுகரியங்களை நாங்கள் வந்து பார்க்கறோம் அதனால் நீங்கள் ஒரு பத்து பதனொன்று பனிரெண்டு மணி வரைக்குமே திறந்து வைக்கிறத்துக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்துங்கள் ஆட்களையும் பணி அமர்த்துவதில்லை நீங்கள் நேர கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு விதிச்சு ஒருவருக்கு பல பேர் எடுத்து நல்ல முறையில் செயல்படுத்தணுன்றது என்னோட ஆவல் ஏன் அப்படின்னா பழங்காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய உணவகம் நல்ல பேர் வாங்கின உணவகம் அதனால் உங்கள் பேர் பெட் கெட்டு போயிடுற கூடாதுன்ற ஒரு ஆவலில் நான் இதை சொல்கிறேன் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து குரல் பதிவாக கொடுத்துட்ருக்கேன் இந்த குரல் பதிவு இல்லாம நான் இணையத்தளத்தில் போயும் உங்களோட மேலாளர் மற்றும் உணவக உரிமையாளர்கிட்ட நான் வந்து இணையத்தளத்தின் மூலமாக நான் வந்து இந்த விஷயங்கள அவர்களுக்கு அனுப் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டுருக்கேன் காரணம் என்னென்னா சமீப காலமாகவே இந்த குறைப்பாடுகளும் இந்த குற்றச்சாட்டுகள் நான் மட்டும் இல்லை வெளியில் இருந்து வர அனைத்து நண்பர்களும் சொல்லுறாங்க நண்பர்கள் எனக்கு அதிகம் அதனால் நண்பர்கள் விஷயங்கள்ல அவர்களும் நான் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளையே திரும்ப திரும்ப அதை சொல்கின்றனர் இது மட்டும் இல்லாம உணவு பரிமாறக்கூடிய இடத்துல சில சீருடைகளையும் கை உரைகளையும் தலைக்கு உரைகளையும் அணிஞ்சி வந்து அதுக்கப்புறோம் வந்து பரிமாறுறது ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கும் இதன் இது எல்லாமே ஒரு சிறு சிறு சிறு குறைகளாக தான் இருக்கே தவிர பெரிய குறைகளாக உங்கள் உணவகத்தில் நல்லாவே இருக்கு அதனால் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இல்லை இருப்பிணும் சிறிய சிறிய குறைகளை வந்து சரிப்படுத்துனீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அனைவரும் உங்கள் உணவகத்தின் பேரை வந்து சொல்லுவாங்க சில உணவகங்கள் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் சில ஒரு அறிவுரைகளை நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு அறிக்குறத்துலாகவே அறிவுறுத்துகிறேன் இது மட்டும் இல்லாம நீங்கள் சாப்பிட்டு போகறவங்களுக்கு காசாளர் முன்கூட்டியே வந்து அந்த நம்ப சாப்பிடக்கூடிய இடத்துலையே வந்து அந்த வ சாப்பிடக்கூடிய அந்த பணத்தை வாங்கிக்கொள்வதற்குண்டான அமைப்புகளும் ஏற்படுத்துறார் அது மிகவும் சரி அல்ல சாப்பிட்ட பின்பு நாங்கள் காசாளரிடம் எடுத்து பணத்தை கொடுக்கற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்கள் இல்லை அப்படின்னா இப்பொழுது வரக்கூடிய இந்த மின்னணு கருவிகளை செயல்படுத்தி அதன்மூலமாக வந்து காசோ காசு பணம் இவற்றை விரைவாக வாங்குவதற்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்துங்கள் உங்கள் இடத்துல நிறை காசாளர் இடத்துல நிறைய கூட்டம் இருக்கு நீங்கள் சாப்பிட்ற இடத்துக்கே நிறைய கியூ கொண்டு வரீங்க இது மட்டும் இல்லாம பணம் செலுத்துறத்துக்குண்டான அமைப்புளையும் நிறைய கூட்டங்களை ஏற்படுத்துறீங்க இது இந்த காலத்தில் சரியாக வராது எனவே இப்போ இருக்கிற அந்த மின்னணு கருவிகளை பயன்படுத்தி ஒன்றுக்கு பல கருவிகளை பயன்படுத்தி இந்த காசு பணம் செலுத்துவதற்குண்டான நேரத்தை விரையம் இல்லாம முழுமையாக சீக்கிரமாக நாங்கள் வரோம் வந்து சாப்பிட்டோம் சீக்கிரமாக பணம் செலுத்துனோம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துங்கள் இப்போ குறைகள் மட்டுமே சொல்லிட்டுருக்கேன் நிறைகள் என்னென்று பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் ருசியான உணவுகளுக்கு நீங்கள் தான் பேர் போனவங்க அதனால் நீங்கள் இதை மட்டும் சரி பண்ணுங்கள் மற்றபடி எல்லாம் நன்றாகவே உள்ளது